சிறந்த விளையாட்டில் இருக்க ஒரு நல்ல விளையாட்டு வேறுபாடுகள்னு பார்த்திங்கன்னா கால்பந்து சொல்வேன் கால்பந்து வந்து குழுவாக விளையாட்ற விளையாட்டாகும் ரெண்டு குழுவுக்கு நடுவில் ஒரு பந்தை வந்து எந்த குழுவோட சைடில் இருக்க போஸ்ட்டில் அடிக்கிறாங்ககிறதுதான் எல்லாம் குழுவில் இருக்க எல்லா விளாட்டாளருக்கும் ஒரே நோக்கம் இருக்கும் நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை இருந்தால் தான் அது விளாட முடியும் அந்த அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அந்த விளாட்ல அப்பறம் பாஸ் பண்ணுறது மூலிமா நல்ல உரையாட உரையாடி அச்சீவ் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கும் அதில் அப்பறம் கேப்டனா இருக்கும்போது கேப்டன் வந்து எப்படி குழுவை ஹேண்டில் பண்ணுறங்கற ஒரு நல்ல விஷயமும் இருக்குது அதே மாதிரி எதிராளி விழுந்துட்டாலோ எதிராளி காயமாகிட்டாலோ நாங்கெல்லாம் ஒரு சேர்ந்து அவங்கள கவனிக்கிறது எதிரான போட்டியாகவே இருந்தாலும் அவங்கள பற்றி கேர் எடுத்துக்கிறதுலாம் இருக்கும் அப்பறம் போட்டி முடிஞ்சதுக்கப்பறமும் அந்த பொறாமை தன்மை இல்லாமல் ஜெயிச்சிட்டோம் தோத்துட்டோமேங்கற ஒரு இது இல்லாமல் நண்பர்களாகவே போட்டியை விளாட்டா மட்டும் பார்த்துட்டு போகிற ஒரு நன்மையும் கால்பந்தில் இருக்குது